தருமபுரி பார்த்தீங்கன்னா நம்முடைய வரலாறில் தகடூர் அதியமான் காலத்தில் தகடூர் அப்படிங்கிற பேயரோட புகழ்பெற்று விளங்கினதுங்க தகடூர் இதில் அதியமான் அவ்வை நெல்லிக்கனி கொடுத்த சிறப்பு இன்னும் வந்து அதியமான் கோட்டை இருக்குங்க அவ்வையும் அதியமானும் இருந்தது தருமபுரி நடு சிட்டியில் பார்த்தீங்கனாக்கா அவ்வை அதியமானும் அவ்வையும் இருக்கிற ஒரு சிற்ப ஓவியம் இருக்குங்க இங்கே சு சுற்றுலாத்தலம் அப்படின்னாக்கா ஒகேனக்கல் ஒகேனக்கல் இருக்குங்க சுற்றுலாத்தலம் தாங்க நல்லா பார்க்க வேண்டிய தலங்க சிவாய நம தலம் அல்ல அது ஒரு நீர்வீழ்ச்சிங்க அங்கே எல்லோரும் போய் பார்க்குறாங்க அங்கே வந்து நீர் வீழ்ச்சிய காவேரி காவேரி ஆறு பார்த்துட்டு அங்கே தேச நாத ஈஸ்வரர் கோவில் இருக்குங்க நிறையா வந்து இறந்தவர்களுக்கான இறுதி சடங்கு ஈமச்சடங்கு செய்கிறதுக்காக அங்கே போவாங்க பார்வையாளர்களுக்கு நல்லா பார்க்குற மாதிரி இருக்குங்க